கிராமப்புறத்தில் வந்துட்டு திறமையான வேலை ஆள்களை வந்துட்டு கண்டுப்பிடிக்கிறது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயமே கிடையாது ஆனால் அவங்களை வந்துட்டு நம்மகிட்டையே வேலைக்கு தக்க வச்சுக்கிறது தான் முக்கியமான சவாலாக இருக்குது இப்போது வந்துட்டு ரீசென்ட்டு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம் அரசாங்கத்தில் வந்துட்டு நூறு நாள் வேலையாட்கள் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இப்போ அதனால் என்ன அப்படின்னா தோட்டத்துக்கு வர ஆட்கள் எல்லாமே வந்துட்டு அங்கே போகிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டு காமிக்கிறாங்க ஏன்னால் அங்கே வந்துட்டு வந்துட்டு அரை அரை நாள் தான் வேலை அங்கே வந்துட்டு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னால் வந்துட்டு எட்டு மணி நேரம் வந்துட்டு வேலை செய்கிறமாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு இப்போ தோட்ட வேலை ஆட்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிமேண்டு வந்து அதிகமாயிருச்சு இப்போ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து கூலி அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி கொடுக்குறோன்னா ஆண் வேலை ஆளுக்கு வந்துட்டு எழுநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்கறாங்க அவங்களோட வேலை நேரம் எப்படி இருக்கும்னு பார்த்தா அதிகாலையில் ஆறு மணிக்கு வருவாங்க மத்தியானம் வந்துட்டு ரெண்டு மணி வரைக்கும் செய்வாங்க அதே பெண் வேலையாளுக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் வந்துட்டு கூ கூலி கூலி வந்துட்டு கொடுக்கறாங்க அது வந்துட்டு அவங்களோடய வேலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் வந்துட்டு ஒன்பது மணிக்கு வருவாங்க பன்னெண்டே முக்கால் வரைக்கும் செய்வாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூணு மணிக்கு வருவாங்க திருப்பியும் ஆறு மணிக்கு வந்துட்டு அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிருவாங்க